இப்போலாம் நம்ம டிவி பார்க்குறோம் எல்லாம் மொபைல் பார்க்குறோம் டேப் பார்க்குறோம் எல்லா இதுலையும் பார்த்திங்கனா உங்களுக்கு டிஃப்ரண்ட் ஆஃப் மொழிகள்லாம் வந்து இருக்கு நம்ப உள்ளூர் மொழிகள் பார்த்திங்கனா நிறையா தமிழ் இருக்கு நம்ம இந்த பேசக்கூடிய சென்னை லாங்குவேஜ் இருக்கு திருச்சி லாங்குவேஜ் இருக்கு சேலம் லாங்குவேஜ் இருக்கு சேலம் மொழிகள் ஒவ்வொரு மொழியிலையும் பார்த்திங்கனா ஒவ்வொரு டிஃப்ரண்ட் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கும் தமிழ் மொழியிலையே தமிழ்லே டிஃப்ரண்ட் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கு கோயமுத்தூர் எல்லாம் பார்த்திங்கனா வாங்க அண்ணே போங்க அண்ணே சாப்பிட்டு போங்க அண்ணே வ அந்த அந்த மரியாதை எல்லாம் இருக்கும் சென்னை பார்த்தா கொச்சை தமிழா இருக்கும் மதுரை பார்த்திங்கனா அது ஒரு தமிழா இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கனா இந்த சேனல் பார்த்திங்கனா நிறையா சேனல்ஸ் இருக்கு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு நிறையா டிவியில இதெலாம் பார்க்குலாம் நம்ம டிவி சேனல்லையும் பார்க்கலாம் இது எப்போலாம் பார்க்கலாம் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் பார்க்கக்குள்ள நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் காம் காமிப்பாங்க ஏன்னா எல்லா மொழி எல்லாம் தமிழ் நாட்டில் எல்லா மா மா மாவட்டக்காரங்களும் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தர் ஒரு டிஃப்ரண்ட் ஆஃப் அதே மாதிரி சினிமாவுலையும் பார்க்கலாம் டிஃப்ரண்ட்டாக இது வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாவும் பார்க்கலாம் நீங்கள் வந்து பேசுகிறது பார்க்கலாம் ஒவ்வொருத்தர் எப்படி பேசுறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த விஷியத்தில் வந்து அந்தந்த மாவட்டத்துக்காரங்க அந்த மா மொழிகள் வந்து டிஃப்ரண்ட் ஆஃப் வெவ்வேறு மொழிகள் தமிழ் மொழியிலையே நிறையா மொழிகள் மற்ற மொழிகள் நம்ம பார்க்கலாம் மற்ற மொழிகளும் நாம பார்க்கக்குள்ள நல்லா அதுவும் அந்த டிவியில பார்க்கலாம் அதை க கற்றுக்குறோம் டிஃப்ரண்ட் ஆஃப் மொழிய கற்றுக்குறோம் கற்றுக்கிட்டு நம்ம பேசுறோம் பாடுறோம் ஆடுறோம் குதிக்கிறோம் இதெலாம் பார்த்திங்கனா யூடியூப் சேனல்லையும் இருக்கும் டிவி நிகழ்ச்சில இருக்குது எல்லாமே இப்போ அப்டேட் ஆயிட்டே இருக்கு நம்ம பார்த்திங்கனா மொபைல்லையும் பார்க்கலாம் ஃபேஸ்புக் பார்க்கலாம் யூடியூப் பார்க்கலாம் இந்த மாதிரி சேனல் நிறைய சேனல்ஸ் இருக்கு சேனல் பார்த்துட்டு நம்ப பிடிச்சிருந்தா நம்ப பார்க்கலாம் இல்லைனா ஆஃப் பண்ணிவிட்டு வேறு சேனலை மாற்றி வேறு பொழுதுபோக்கு வேறு லாங்குவேஜு பார்த்து நம்ப விரும்பி ரசிக்கிறோம் பாட்டா இருந்தா சரி சினிமாவாக இருந்தால் சரி நாடகமாக இருந்தா சரி எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து ரசிக்கிறோம் அதே மாதிரி அந்த லாங்குவேஜையும் டிஃப்ரண்ட் ஆஃப் லாங்குவேஜையும் நம்ம கற்றுக்குறோம் கற்றுட்டு நம்ம வந்து டிவி யூடியூப்பு எல்லா சேனல்லையும் நம்ம பார்த்து ரசிச்சு அதே குழந்தைங்களும் ரசிக்கிறாங்க வீட்டில் இருக்கு அத்தனை பேரும் ரசிச்சு